இருக்கிறதுலே மிக பழமையான மொழினாலும் அது தமிழ் மொழிதான் இருக்கிற மிக பழமையான கலாச்சாரமும் நம்ம தமிழ் நாட்டு கலாச்சாரத்தைதான் சொல்கிறோம் அதில் முக்கியமாக சொல்லணும்னா தமிழரோட ஆடைகள் புடவை வேஷ்ட்டிகள் இதை நான் பார்த்து பல வெளிநாட்டினர்களும் ஆசைப்பட்ட அந்த ஆடைகளை அணிந்திட்டு வராங்க தமிழ் நாட்டுக்கு வரும்போது அதே மாதிரி தமிழ் நாட்டோட பண்டிகைனு பார்த்தா நிறைய பண்டிகை இருக்கு அது முக்கியமாக சிறப்பம்சங்கள் சொல்லணுனா பொங்கல் தீபாவளி தீபாவளியை வந்து எதனால் கொண்டாடுறோனா கிருஷ்ணன் வந்து அசுரனை அரக்கனை கொன்னதினால தீபாவளின் சொல்லிட்டு கொண்டாடுறோம் அதுவே வந்து பொங்கல் வந்து நாங்கள் மூணு நாள் கொண்டாடுவோம் அது வந்து போகி தை பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்லிவிட்டு போகி வந்து எதனால் கொண்டாடப்படுகிறோம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கி எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு புது வருஷம் பிறக்கபோது அப்படினா அந்த சந்தோஷத்தினால கொண்டாட்றதுதான் போகி அதுவே அடுத்தநாள் வந்து தை பொங்கல் தை பொங்கல் தை பொறந்தா வழி பொறக்குன் சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா உழவர்கள் உழுந் அந்த மொதல் நெல்லை எடுத்துட்டு வந்து சூரிய பகவானுக்கு அதில் உணவு செஞ்சு சூரிய பகவானுக்கு படைக்கிறதுதான் அந்த தை பொங்கல் அதுவே அடுத்த நாள் கொண்டாடுறது வந்து மாட்டு பொங்கல் மாடுகள்தான் உழவுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளாக இருக்கு அதனால் நாங்கள் மாடை வச்சு வழிபட்டு அன்னைக்கி கொண்டாடுறதான் மாட்டு பொங்கல் அது மட்டும் இல்லாமல் வீர விளையாட்டான ஜல்லிகட்டும் நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கி கொண்டாடுவோம் அதுக்கப்றம் வந்து விருந்தோம்பல் வந்து முக்கிய பங்காக இருக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் சாப்பிடாம அனுப்ப மாட்டோம் இதுதான் தமிழ் நாட்டோட மிக மிக சிறப்பம்சம் ஏன்னா அது எதிரியே வந்தாலும் உணவு உண்ணாமல் நாங்கள் அனுப்ப மாட்டோம்